எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்கள் வராங்கனு முதல்லயே தெரிஞ்சிச்சுன்னா அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு வைப்பேன் ஆனால் என்னோடய ஃபேவரட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு நான் மற்றவங்களுக்கு போடணும் யார் வந்தாலும் அந்த சமையலை செய்வேன் அப்படின்னா அது தக்காளி சாதம் தான் அது மீல் மேக்கர் போட்டு மற்றவங்கல்லாம் செய்கிறத விட நான் வந்து கூட்டு போட்டு செய்வேன் அந்த சாதம் வந்து எல்லாேருமே நான் எங்கள் வீட்டுக்கு வரவங்க சொல்லிவிடுவாங்க நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வர போகிறேன் நீ தக்காளி சாதம் செஞ்சு வைனு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அந்த தக்காளி சாதம் வந்து நான் செய்கிறது வந்து ஃபேவரட்டு எனக்கும் ஃபேவரட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்ஸுக்கும் ஃபேவரட்டு சொந்தக்காரங்களும் விரும்பி தக்காளி சாதம் கேட்பாங்க அதே மாரி நானும் எங்கள் அக்கா வீட்டுங்களுக்கு எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு அப்படி போனேனால் கூட தக்காளி சாதம் செஞ்சு தரீயா அப்படின்னு கேட்பாங்க அடுத்ததாக தக்காளி சாதத்துக்கு அடுத்ததாக தேங்காய் பால் சாதம் தேங்காய் வந்து துருவி பால் எடுத்து அந்த பாலில் செய்கிற சாதம் வந்து எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் யாராவது வராங்கன்னு சொன்னால் அதை செஞ்சு அதுக்கு வந்து எண்ணெய் இது எண்ணெய் கத்திரிக்காய் கத்திரிக்காயை எண்ணெயிலேயே வதக்கி கூட்டு போட்டு செய்வேன் அது வந்து அதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செய்வேன்